அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு நாலு ஆயிரத் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டு அஞ்சு ஆயிரத் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு